செடிகள் அப்படின்னு பார்த்தாலே மகிழ்ச்சி தான் அதுவும் பூக்கும் செடிகள் அப்படின்னு பார்த்தாலே இன்னும் மகிழ்ச்சி தான் அதேபோல் நான் வந்து எனக்கு பூக்கும் செடிகள் வைக்க ரொம்ப ஆசைபடுவேன் அதேபோல் நான் எங்கு சென்றாலும் அது ஒரு நினைவு சின்னமாக இருக்குமென்று பூக்கள் செடியை வாங்கி நட்டு வளர்த்து வருவேன் அதேபோல் அந்த பூக்கள் மலரும் போது எனக்கு ஒரு ஒரு இயற்கை அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு நாம் உயிரை கொடுப்பது போல ஒரு உயிரை உருவாக்குவது போல் எண்ணங்கள் தோன்ற வைக்கும் அந்த பூச்செடிகள் அந்த பூக்கள் பூத்து மலர்ந்து கொட்டும் போது கொஞ்சம் மனம் கஷ்டமாக இருக்கும் அதேபோல் பூச்செடிகள் மட் பூச்செடிகள்னு இல்லாமல் எந்த செடிகளாக நிழல் தரக்கூடிய மரங்கள் ஆக்சிஜனை தரக்கூடிய மரங்கள் இதேபோல் மனிதனோட நல்வாழ்வுக்காக பயன்படக்கூடிய மரச்செடிகள் இதெல்லாம் வைக்கும் போதும் அது பூக்கும் போதும் மனதிற்கு நிறைவாக இருக்கும்